வணக்கம் சார் முனியாண்டி விலாஸுங்களா சார் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு ஆட்ரு ஒன்று போட்டுருந்தேன் பிரியாணி சாப்பாடு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக அல்ட்டிமேட்டாக இருந்துச்சுங்க அதே மாதிரி இன்றைக்கும் ஆட்ரு போட்டுருக்கேன் அதே டேஸ்ட் இருக்க மாதிரி ஒரு பார்சல் போட்டு அனுப்புங்க நன்றி